எனக்குத் தெரிஞ்ச விளையாட்டு வீர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அபினோவ் பிந்த்ரா இவரு வந்து இந்தியாவில் வந்து துப்பாக்கி சுடுதலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஒலிம்பிக்கில் நடந்த பெய்ஜிங்கில் நடந்த போட்டியில் வந்து இண்டியாவுக்கு வந்து இவரு வந்து கோல்டு மெடல் வாங்கிக் கொடுத்துருக்கறாரு இவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் இவரு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் தான் பெஸ்ட்டு செஸ் ப்ளேயர் இவரு இவரு வந்து இண்டர்நேஷனல் டைட்டில் வந்து ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து வின் பண்ணி இருக்கிறாரு இவரு வந்து நல்ல ஒரு செஸ் ப்ளேயர் இவரு தமிழ்நாட்டுக்கார்ரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி கோம் இவங்க வந்து நார்த் ஈஸ்ட் இண்டியாலிருந்து வந்துருக்காங்க மணிப்பூர் ஸ்டேட்டில் சொந்தக்காரம்மாக மணிஸ்ட் மணிப்பூர் ஸ்டேட்காரவங்க இவங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த ஒலிம்பிக்கில் வந்து அவார்டு வாங்கியிருக்கறாங்க இவங்க இவங்களும் வந்து நல்லா பண்ணுவாங்கள் அடுத்து வந்து சாக்ஷி மாலிக் இவங்க வந்து பாத்தம்னா வந்து ரெஸ்ட்லர் இவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் ரெஸ்ட்லர் யாருன்னு கேட்டீங்கன்னால் சாக்ஷி மாலிக் தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த்லலாம் வந்து வெண்கலப் பதக்கம் சில்வர் பதக்கம்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஒலிம்பிக்கில் வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்கறாங்க ரெண்டாயிரத்திப் பதனாறில் நடந்த போட்டியில் வந்து வாங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி இந்திய அரசும் வந்து இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேலில் கொடுத்திருக்கறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சச்சின் டெண்டுல்கர் இவரு வந்து கிரிக்கெட்டில் இவரு தான் வந்து காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்கள் இவரு வந்து இவரும் அதே மாதிரி தான் இந்திய அரசு வந்து இவருக்கு வந்து மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் டோனி மகேந்திர சிங் டோனியும் அதே மாதிரி தான் பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் இவர மாதிரி இன்னொரு விக்கெட் கீப்பர் ஏது இது வரைக்கும் இது இதுக்கப்புறம் பார்க்க முடியுமாங்கிறது தெரியாது இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்திப் பதனொன்றில் நடந்த வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா வந்து வேர்ல்டு கப் வாங்குனுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்ம பூஷன் அவா அவார்ட் கொடுத்தாங்க இவரு வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ்ஸு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பிவி சிந்து மேம் இவங்க வந்து தெலுங்கானா ஸ்டேட்காரங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியோ ஒலிம்பிக்கில் வந்து சில்வர் அவார்டு வாங்கினாங்க இவங்களும் அதே மாதிரி தான் அதே மாதிரி ரெண்டு இவங்க டூ டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ரியோ ஒலிம்பிக்கில்வந்து சில்வரும் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோவில் நடந்த ஓலிம்பிக்ஸில் வந்து வெண்கலப் பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க இவங்களும் வந்து பெஸ்ட்டு வந்து டென்னிஸ் ப்ளேயரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடி உஷா இவங்க வந்து கேரளா ஸ்டேட்காரவங்க இவங்களும் வந்து அதே மாதிரி தான் ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்த இது ஸ்போர்ட்ஸில் வந்து ரன்னிங்கில் வந்து இவங்க வந்து ஃப்ரைஸ் வாங்கினவங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி இவங்களும் ஆந்தராக்காரங்க தான் இவங்களும் வந்து வெயிட் லிஃப்ட்டர் இவங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தில் நடந்த சிட்னி ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க நல்ல எல்லாமே பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் எனக்குத் தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பெர்சன் வந்து இவங்க தான்